ப்ளீஸ் டெல் தி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் யு ஹேடு வித் யுவர் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஓகே நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் எதுலேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் என்னென்னா டாப் தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் ப்ளாக் கலர் ஃபுல் ப்ளாக் இருக்குற மாதிரி வித்தவுட்டு ஷால் ஷாலும் கிடையாது பேண்ட்டும் கிடையாது இது இல்லாமல் டாப் மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணிருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரேட்டு தான் பார்த்தேன் சரி ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின் சொல்லிட்டு ஆனால் வந்து யோசிச்சேன் ரிவ்யூஸ்லாம் இருக்கும்ல கீழே அதை போயிட்டு எத்தனை டைம் ஒரு ஆயிரம் டைம் பார்த்துருப்பேன் என்னடா கரெட்டாக இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது நிறைய டைம் பார்த்தேன் சரி ஓகே கீழே ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்களா சரி நம்மளுதும் நல்லா தான் இருக்கும் அப்படின் சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடேன் அது வர ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கலர் குவாலிட்டியும் ஷிஃபான் குவாலிட்டி ஓகேடா சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஒரு குட் தாட் வந்து நமக்குள்ளே வந்து வரும்ல ஒரு ஃபஸ்ட்டே வந்து சூப்பராக வந்துச்சுன்னா ஒரு இது தாட் வரும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகேடா ஆர்டர் பண்ணாலே இனி நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல மைண்ட் செட்டை வந்து கொடுத்துச்சி அந்த இது இது தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்புறம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு இதை வந்து சொல்லலாம் தேங்க் யூ